சமைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் மட்டுந்தான் சமைக்கிறாங்க அப்படிங்கிற எண்ணம் இருக்குது ஆனால் ஆண்களும் ரொம்ப சிறப்பாக சமைக்கலாம் ஆண்கள் வந்து சமைக்கிறதுக்கு

அவங்க சமைக்க ஆரம்மிச்சிட்டாலே அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் சுவையாக இருக்கும் கல்யாண வீடுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா எதாவது ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்துக்கிட்டா மு முடிஞ்ச வரைக்கும் எல்லா ஆண்கள்தான் சமைத்துக்கிட்டே இருக்காங்க பெண்கள் வந்து வீட்டில் அளவாகத்தான் சமைக்கிறாங்க ரெண்டு பேர் நாலு பேர் ஆறு பேத்துக்கு சமைத்து கொடுத்துட்ருக்குற பெண்கள்தான் நிறையா இருக்கிறாங்க ஆண்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் பேர் ஐயாயிரம் பேர் பத்தாயிரம் பேர் இருந்தாலும் ஈஸியாக சமைத்து போடுகிறாங்க அதுதான் ஆண்களும் பெண்களும் ரெண்டு பேருமே நல்லாவே சமைக்கிறாங்க எனக்கு தெரிஞ்ச அப்படிதா ஒரு மாஸ்டர் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப சிறப்பாக சமைத்து ஆண்கள் வந்து ரொம்ப அருமையாக அற்புதமாக சமைத்து கொடுக்குறாங்க நாவுக்குச் சுவை வந்து ஆண்கள் அவ்வளோ பெண்கள் வந்து அதைவிட அற்புதமாக சமைக்கிறாங்க சமைக்கிறதுன்னு பார்த்துட்டிங்கன்னா எல்லா வகையிலேயுமே சமைக்கிறாங்க ரசமாகட்டும் சாம்பார் ஆகட்டும் கூட்டாகட்டும் எல்லா வேலைக்கும் காய்கறியாக இருக்கட்டும் அதை ஆண்கள் சேர்ந்து செய்யலாம் பெண்கள்தான் எல்லாம் செய்யணும் செய்யணும்னு சொல்லி சொல்லி வச்சே நம்ம வாழ்க்கையில் எல்லாம் பழக்கிவிட்டோம்

இப்போது சமைக்க ஆரம்மிச்சிட்டாங்க வீட்டில் பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லா வீட்டிலயும் சப்போர்ட் பண்ணிகிட்டேதான் இருக்கிறாங்க வீட்டில் வந்து காய்கறி நறுக்கி கொடுக்குறதுலேர்ந்து தண்ணி பிடிச்சி கொடுக்குறதுலேர்ந்து வீட்டில் என்னென்ன வேலையோ அந்த வேலைகள்லாம் வந்து ஆண்களும் செஞ்சுக்கிட்டுதான் இருக்கிறாங்க பெண்கள் மட்டுந்தான் சமைக்கணும் அப்படிங்கிற இது மாறி ஆண்களும் சமைக்கலாம் அவங்களும் நல்ல சுவையாகவே சமைத்து கொடுப்பாங்க அப்படிங்கிறது எல்லா பக்கமும் ப்ரூஃப் பண்ணி ஓடிட்டே இருக்குது ரொம்ப அழகாக சமைக்கிறாங்க அற்புதமாக சமைக்கிறாங்க நாக்குக்கு ருசி அப்படிங்கிறது இப்போ வர வர வர வர பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாகவே சமைக்க ஆரம்மிச்சிட்டு இருக்கிறாங்க